ஹலோ சொல்லுங்கள் சார் ம் சார் ஓகே எப்போ ஆர்டர் பண்ணுணீங்க ஓகே என்ன ஃபுட்டு என்ன ஃபால்ட்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்களா ஓகே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கள் ஷாப் மேலே எந்தவொரு கம்ப்ளைண்டும் வந்ததில்லை ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எங்கள் சைடு வந்து நான் பார்க்குறேன் என்ன ஃபால்ட்டுனு ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் நான் என் லேபர்க்கிட்ட பேசுகிறேன் நான் கொஞ்சம் வேலை விஷயமாக வெளியே வந்திருக்கேன் ஸோ என் லேபருக்கு நான் கால் பண்ணுறேன் எந்த ஃபுட் வந்து சொன்னீங்கனால் நான் அதை வந்து எடுத்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் வேறு ஏதாவது ஃபுட் நீங்கள் வந்து ரீப்பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் மா ஆமாங்க சார் ஓகே சார் இது இது ஆ ஓகே சார் இது சம்மர் சீஸன் இல்லைங்களா ஸோ சில சமயம் அந்த மாதிரி ஃபுட்டு வந்து கெட்டுப் போக வாய்ப்பிருக்குது ஆ நான் வேணுணா என் லேபர்க்கிட்ட சொல்லி அதை நான் ரிமூவ் பண்ணிடுற சொல்லிடுறேன் நீங்கள் அதுக்கு பதில் காம்ப்ளிமெண்டாக நீங்கள் வேறு ஏதாவது வாங்கிக்றீங்களா ஓகே சார் சொல்லுங்கள் சார் ஓகே சார் உங்களுடைய நேமு இதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணியிருக்கேனிட்டு நான் லே எங்கள் லேபர்க்கிட்ட பேசிக்கிறேன் நான் ஓகேங்க ஓ ஓகே சார் ஓகே சார் நான் அதை பார்க்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் ஏ எனிவே சாரி சார் எங்கள் சைடுலிருந்து ஏதாவது ஃபால்டு இருந்தால் அ அகேன் இந்த மாதிரி வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேங்களா ஓகே சார் தேங்க் யூ